விவசாய தற்கொலையை தடுக்கனுன்னா அரசுதான் நடவடிக்கை எடுக்கணும் அதாவது தண்ணி வந்து ஃபிரீயாக ஓடணும் அதாவது உரம் வந்து கம்மியான விலைக்கு கொடுக்குணும் இதுல்லாம் செஞ்சால் விவசாயி தற்கொலையை ரத்து சரி பண்ணலாம் அதாவது இந்த சலுகையெல்லாம் இருந்தாதான் விவசாயி வந்து உயிரோட வாழ்வான் எல்லாத்தையும் விவசாயத்திலையே போட்டுவிட்டு அப்புறம் பின்னாடி அவங்க வாழ்க்கைக்கு வந்து தேவையானது வந்து பணம் தேவை பணத்தேவை இருக்கறதாலதானே விவசாயி வந்து சாவுறா அதாவது விவசாயம் ஒழுங்காக இருந்தால் பணத்தேவை விவசாயிக்கு நிறையாவே இருக்கு அதை வந்து சரி செஞ்சிக்கிலாம் விவசாயம் சரியாக இருந்தால் தான் விவசாயி தற்கொலையை சரி பண்ணலாம்